ஹலோ நண்பா காலையில் எவ்வளோ நேரங்க நான் கேபுக்கு வெயிட் பண்ணுறது காலையில் ஒன்பதரை மணிக்கு புக் பண்ணிணேங்க இப்போ பத்தரை மணி ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாகுது நின்றுட்டு இருக்கிறது நான் ஏங்க ஒரு அர்ஜென்டுக்கு தான் நான் அர்ஜென்ஸிக்குதான் நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது பிரச்சினன்னா சொல்லுங்கள் நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு கேப் கூட புக் பண்ணிக்கிறேன் எதுக்காக இவ்வளோத்தூரம் வெயிட் பண்ண வைக்கிறிங்க டிராஃபிக்காக பீக் ஹவர்ஸ் எனக்கு புரியுது ஒகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெய்ட் பண்ணலாம் அதுக்காக ஒரு மணி நேரமாவா நான் வெயிட் பண்ணுறது எப்போங்க வரீங்க உங்களால் வர முடியுமா முடியாதா என்ன ரீசன் ரீசன் ஒழுங்காக சொல்லுங்கள் இல்லை நான் கேபை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது புக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கங்க எவ்வளோ நேரங்க நான் வெயிட் பண்ணுறது எப்போதான் வரீங்க இப்போ வர முடியுமா முடியாதுங்களா இப்போ எங் எங்கிருக்கிங்க நீங்கள் என் இடத்துக்கு வர்றத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அர்ஜெண்டாக வெளியே போகணுன்றதுனால கேபை ஆர்டர் புக் பண்ணால் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க இதுக்கு நான் பஸ்லேயாது போயிருக்கலாம்லே என்னங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க